ஹலோ புஷ்பா பேக்கரிங்களா ஆ மேடம் வணக்கம் மேடம் நாங்கள் இங்கே ஸ்கூல்லேருந்து டீச்சர் பேசுகிறேன் எங்க ஆ எங்கள் ஸ்கூல் வந்து ஆர்சி மிடில் ஸ்கூல் மேல்வளத்தூர்லேருந்து பேசுகிறேன் மேடம் ஆ அப்படிங்களா நாங்கள் ரெகுலராக உங்கள்ட்ட தான் மேடம் ஸ்வீட் வாங்குவோம் இப்போ சில்ரன்ட்ஸ் டே வருதுங்க இல்லைங்களா அது ஆமாம் இப்போ எங்கள் பிள்ளைங்க ஒரு டூ ஃபிஃப்டி பேர் மெம்பர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ்லேருந்து ஒரு ஹண்ரட் கிராம்ஸு அந்தளவுக்கு வரணும்னா என்ன ஸ்வீட் மேம் உங்கள் கடையில் ரன்னிங்கில் இருக்குது ஆமாம் ம் ஆ ஒரு இரநூத்தி ஐம்பது பாதுஷா கிடைக்குங்களா மேடம் இது வந்து கொழந்தை ஆ குழந்தைங்களுக்காக பண்ணுறதுனால கொஞ்சம் எங்களுக்கு ஏதாவது கன்சஷன் பார்த்து கொடுங்க மேடம் ஒரு டீச்சர்ஸுக்கும் சேர்த்து ஒரு ஒரு டூ செவென்டி பீசஸ் வைச்சிருங்க மேடம் அப்புறம் எங்கள் ஸ்கூல்லேருந்து வந்து வாங்க முடியாது நீங்கள் எப்படி டோர் டெலிவரி பண்ணுவீங்களா மேடம் ஆமாம் ஆமாம் மேடம் ஓகே இப்போ சில்ரன்ட்ஸ் டே சில்ரன்ட்ஸ் டே அன்னைக்கு மார்னிங் கெடைச்சா ஓகே மேடம் ம் ம் ம் தேங்க்யூ மேம்